நாங்கள் ஊட்டி போகும்போது கொடைக்கானல் போகும்போதெல்லாம் அங்கே நிறையா செடிகள் பார்ப்போம் அந்த அழகு செடிகள் அந்த ஃப்ளவர்ஸ்ஸு அந்த ஃப்ளவர் செடிகள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எங்கள் எங்கள் ஊர் க்ளைமேட்டுக்கு வந்து செட் ஆகாது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வாடிப்போயிடும் இல்லைன்னா அது வளரவே வளராமல் போயிடும் அந்த மாதிரி ஆயிடும் அது வந்து கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வெயில் காலத்தில் வந்து நாங்கள் அதிகமாக தண்ணி விடுவோம் காலையில் எழுந்திரிச்சி உடனே தண்ணி விட்ருவோம் மறுபடியும் சாயந்தரம் வந்து கொஞ்சம் நே தண்ணி விடுவோம் மேலே வந்து ரொம்ப வெயில் தாக்காமல் இருக்கணுங்கிறக்காக அந்த மேலே வந்து அந்த க்ரீன் கலர் அந்த கவர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி தான் செடிகளை பராமரிப்போம் நான் உரங்கள் வந்து சாயந்தர நேரம் போடுவோம் நிறையா தண்ணி விடுவோம் செடியை வந்து எப்போயுமே ட்ரை ஆகாமல் பார்த்துக்குவோம் வெயில் காலங்களில் அப்படி இருந்தால் மட்டும் தான் அந்த செடிகள் வாடாமல் நல்லா இருக்கும் ரொம்ப வெயில் அதிகம் படுகிற இடத்துல செடி வைக்க மாட்டோம் கண்டிப்பாக